பதினெட்டு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறு ஐந்து பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு முப்பது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது பதினேழு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு